ஆ மேம் நான் வந்து உங்கள் கம்பெனியில் புதுசாக சூப்பர்வைஸராக ஜாயின் பண்ணிருக்கேங்க மேம் ஆ ஆமாம் என் பேயரு அபிராமி மேம் ஆமாம் மேம் உங்கள் கம்பெனியில் என்ன ப்ராஜெக்ட் போது என்ன இது பேசிக்லேருந்து

ஆ எஸ் மேம் ஆ ஓகே மேம்

ஆ ஓகே மேம் ஓகே மேம் ம் ம்

ஆமாம்

ம் எத்தனை மணிக்குள்ளே மேம் டைமிங் எத்தனை மணிக்குள்ளே அப்டேட் பண்ணணும் உங்களுக்கு ம்

ம் ம் ஆ ஆ ஓகே மேம் ம்

ம்

ஆ ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் இல்லை மேம் ஆ ஆ ஓகே மேம் ஆ ஓகேம்மா தேங்க் யூ ம் தேங்க் யூ